நான் வேலைக்காக ஒரு தனியார் கம்பெனிக்கு விண்ணப்பிச்சேன் ஆனால் அவங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ட மடிக்கணினி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி மடிக்கணினி வாங்கணும் ரொம்ப கம்மி விலையாகவும் பார்க்கணும் நமக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் போய்விட்டு தேடி பார்த்தேன் அதில் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மடிக்கணினி கிடச்சுது நானும் ஆட்ரு பண்ணேன் வந்துது நல்லா ஒர்க் பண்ண ஈசியாகவும் இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இருந்துது அதே மாரி எனக்கு வேலையும் கிடச்சிருச்சி அந்த மடிக்கணினி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈசியாக இருக்கு அப்புறம் அதில் கேமரா இருக்கு அப்புறம் அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு